கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா வாசலில் வந்து விடியற் காலையில் எழுந்திரிச்சு மாட்டு சாணம் எடுத்துட்டு வந்து தண்ணியில் அதை கரைச்சு தெளிப்பா தெளித்து கோலம் போட்டு அதில் ஒரு பூசணிப்பூ வைப்பாங்க இதெல்லாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா மாட்டு சாணத்தில் வந்து நிறைய வந்து கிருமி நாசினி வந்து இருக்குது நிறைய கிருமி இருந்தாலும் அது வந்து வீட்டுக்குள்ளே நுழையாமல் அது வந்து வெளிலேயே தடுத்துடும் அப்படின்றதுக்காக தான் காலையில் எழுந்துருச்சு அதை தண்ணியில் கரைச்சு அது வந்து வாசலில் தெளிக்கிறாங்க அதுக்கப்புறம் இது வந்து கொசு விரட்டியாகவும் பயன்படுது இந்த வாசலில் சாணி தெளித்து அது கோலம் போட்டு வைக்கறாங்கனா அது வந்து ப ஆதி காலத்திலருந்தே வந்து அது ஒரு பரம்பரை பழக்கமாகவும் வந்து பண்ணிகிட்டு வராங்க இது வந்து நம்ம வந்து வெளியில் போய்விட்டு வரதுக்குள்ள நம்ம வந்து காலில் நோய் கிருமி அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டிட்டு இருந்தால் கூட நம்ம வாசலில் வந்து இதை மெதிச்சிட்டு வரதுக்குள்ள இதை வந்து அந்த நோய் கிருமி எல்லாத்தையும் வந்து அழித்திடுது அப்படினுட்டு வந்து நம்புறாங்க இந்த மாட்டு சாணத்தில் வந்து நைட்ரஜன் பொட்டாஷியம் பாஸ்ஃபரஸ் என்ற எல் எல்லாமே இருந்து அது வந்து ஒரு கிருமி நாசினியாக பயன்படுது இது வந்து ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வந்து நம்ம பழங்கால தமிழர்கள் வந்து இதனுடைய இதனுடைய இயற்கை உரம் அது எல்லாமே தயாரித்து அதனுடைய வந்து பயன்படுத்தி வந்தாங்க இது வந்து ஒரு சிலவங்க வந்து அந்த சாணத்தை வந்து இயற்கை உரம் பயன்படுத்துனால் அதை அப்படியே பயன்படுத்தக்கூடாது அது வந்து சூடுங்களாம் அது வந்து எடுத்து வைச்சு அதை வந்து வரட்டி மாதிரி தட்டி அதை காய வைச்சு அதை எடுத்து உரமாகவும் பயன்படுத்தினாங்க அதை வந்து பொடியாக்கி பல்பொடியாகவும் பயன்படுத்திருக்கிறாங்க இன்னும் ஒரு சிலவங்க வந்து விபூதியாகவும் பயன்படுத்துகிறாங்க இந்த மாட்டு சாணம் வந்து இது அந்த காலத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அடுப்பு அடுப்பில் வந்து அடுப்பில் வந்து ஃபுல்லாக வீடு ஃபுல்லாமே வந்து சாணி த தண்ணியில் கரைச்சு அத மொழுகி எடுப்பாங்க அங்கே அடுப்பில் வந்து அடுப்பு மேல் ஃபுல்லாக வந்து மொழுகி தான் இது பண்ணுவாங்களே ஏன்னு கேட்டீங்கன்னா அது வந்து நல்ல ஒரு கிருமி நாசினியாக வந்து அந்த காலத்தில் வந்து பயன்பட்டுது அந்த பூச்சி பூரான் பல்லி அந்த சிறு பூச்சிகள்லேருந்து வந்து அந்த மாட்டு சாணியில் இருக்கிற நோய்க்கிருமிகள் வந்து நல்ல ஒரு கிருமி நாசினியாக பயன்படுத்தினது தான் வந்து முன்னோர்கள் வந்து இன்றைக்கு வரைக்குமே கிராமத்தில் வந்து இந்த மாட்டு சாணியை தான் வந்து தண்ணியில் கரைச்சு வாசலில் தெளித்து அது வந்து நல்ல ஒரு பொருளாக வந்து பயன்படுத்துறாங்க